ரூல்ஸ் பார்த்துப் போங்க பைக்கில் போம்போது முத ஜெர்கின் போடணும் கைக்கு க்ளவுஸ் போடணும் ஷூ போடணும் எல்மெட்டு போடணும் ரெண்டாவது வண்டி நல்லா ஓட்டத் தெரியணும் அரகொறையாக எடுத்தோன்ன ஓட்டக்கூடாது விலுந்தீங்கன்னா அவதி தான் மலையேறும்போது டர்னு வரும் லாங் டர்னில் கட் பண்ணி ஏறணும் எந்தெந்த டர்னுக்கு பண்ணணுமோ அந்த மாதிரி டர்னில் கட் பண்ணி ஏறணுமோ நல்லபடியாகப் போய் நல்லபடியாக வரலாம் இறங்கும்மோது கியரில் இறங்கணும் ப்ரேக்கில கால் வச்சிக்கணும் ஹேண்டில்பாரை நல்லா கெட்டியாகப் பிடிச்சுக்கிணும் மலைப்பிரதேசத்தில இறங்கும்மோது ஆகட்டும் ஏறம்போதாவது இருக்கட்டும் பார்த்து உஷாராக இறங்கனோம்னா ஏறுனோம்னா எந்த ஒரு இது இல்லாமல் போகலாம் வரலாம் பைக்கு போகறது நல்லது தாங்க எனக்கு நிறையாப் பிடிக்கும்